நாங்கள் எடுக்கிற ஓய்வு நேரம் எல்லா வீட்டு வேலைகளையும் முடித்து விட்டு ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு டைம் கிடைக்கும் இந்த அரை மணி நேரத்தில் ஏதாவது செடிகளை சுத்தம் பண்ணுறது இல்லை அந்த வர வரவங்ககிட்டே கொஞ்சம் நேரம் பேசுவது ஏதாவது எழுதுவது இருந்தால் எழுதுவது இல்லை துணி அயன் பண்ணுறது இருந்தால் அயன் பண்ணுறது மற்றபடி வெளியே எங்கேயாவது போகிற வேலை இருந்தால் அந்த அரை மணி நேரத்தில் இந்த கேப் ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியும் இல்லையா மறாவது நாள் அந்த அரை மணி நேரத்தை செய்ய முடியும் மீதி ரொம்ப ஒரு சுச்சுவேஷனில் எந்த வேலையும் இல்லைன்னா இந்த அரை மணி நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்தி டிவி பார்ப்போம் நியூஸ் பார்ப்போம் எதா முக்கியமானது இல்லை ஏதாவது எப்பேயாவது நியூஸ் பார்த்துட்டு ஒரு நாடகம் ரெண்டு நாடகம் பார்ப்போம் வீட்டில் இதுதான் செய்ய முடியுது வேறு வேறு எந்த வேலைக்கும் அவ்வளோவா டைம் கிடைக்கறதில்ல வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம செய்கிற அளவுக்கு டைம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதில்ல ஓய்வு எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக எங்களுக்கு டைமு இல்லை